நான் வந்து கிராமத்தில் தான் இருக்கேன் நான் நகர்ப்புறத்துக்கு அதிகமாகவே போய்ட்டு வந்துகிட்ருக்கேன் எதனால அப்படின்னா மருத்துவ வசதி கிராமத்தை விட நகரத்தில் அதிகமாகவே இருக்கு எப்படின்னா இருபத்தி நாலு மணிநேரமும் அங்கே ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கும் இப்போ ஏதாவது பிரச்சனைனா கிராமத்தில் வந்து அந்தளவுக்கு சிகிச்சை பண்ண முடியாது ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது இருபத்தி நாலு மணிநேரமும் மருத்துவமனை திறந்துருக்கு அதுக்கான டாக்டரு அங்கேயே இருக்காங்க அதனால நாங்கள் எதாவது மருத்துவ ரீதியாக அவசரம்னா நாங்கள் உடனே நகர்ப்புறம் சென்றுடுவோம் இன்னொன்று வந்து படிப்புக்கு படிப்பு வந்து கிராமப்புறத்தில் வந்து சும்மா நார்மலான கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நகரம் சைடில் வந்து அப்படி கிடையாது நிறையா அப்பர் ஸ்டெடிஸ் பண்ணலாம் பிஜி கோர்ஸு அப்படிங்கிறதுலலாம் நிறையாவே ஸ்டெடீஸ் இருக்கு இன்னொன்று காரணம் என்னன்னா சுற்றுலா தலங்கள் அங்கே நிறையாவே இருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா மாலு தேட்டரு பீச்சு பார்க்கு அப்புறம் பறவைகள் சரணாலயம் அப்புறம் சமாதி விலங்குகள் சரணாலயம் அப்புறம் மியூசியமு அப்பறம் லைப்ரரிலாம் கிராமப்புறங்களில் இருக்கிறத விட அங்கே நிறையாவே இருக்கும் பார்க்லாம் வந்து கிராமத்தில் வந்து அவ்வளோவா கிடையாது ஆனால் நகர்ப்புற சைடில் அப்படி கிடையாது பார்க்லாம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருக்கும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள்லாம் பார்க்கலாம் அதனால நாங்கள் நகரப்புறங்களுக்கு சுற்றுலாத்தலமாக போவோம்